நான் இந்தமாதிரி ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு பீச்சுக்கு போனேன் என்னோட சொந்த ஊரில் பீச்சுக்கு போனேன் அங்கே வந்து நான் மட்டும் தனியாக போகலை நானும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கா காலேஜ் ட்ரிப்ல ட்ரிப் மூலியமாக போனோம் அங்கே நான் வந்து அலையில் விள்ளாண்டுகிட்டு இருக்கும்போது என்னோட நண்பன் வந்து என்ன வந்து தெரியா தனமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தான் அது வந்து ரொம்பவே கியூட்டாகவும் இருந்துச்சு நல்லா அழகாகவும் இருந்துச்சு நான் இன்ன வரைக்குமே அந்த ஃபோட்டோவை நான் ரொம்பவே ரசிப்பேன் இப்போ நான் அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பலாம் நான் என் ஃப்ரெண்ஸுங்க கூட பீச்சுக்கு போனது அங்கே சந்தோஷமாக இருந்தது எதார்த்தமா எடுத்த அந்த புகைப்படம் அதை எப்போதுமே பார்த்து பார்த்து நான் ரசிக்கும்போது எனக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து மீண்டும் மீண்டும் வரும் அப்போ பார்க்கும் அதை பார்த்து அந்த பழைய நினைவுகளை நினைக்கும்போது என்னோட நண்பர்களை நண்பர்கள் கூட இருந்த மூமண்ட் அதெலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த மூமண்டெல்லாம் மறுபடி என் லைஃப்ல வருமா இந்தமாதிரி வாய்ப்பு மறுபடி கிடைக்குமா அந்தமாதிரிலாம் நான் நிறையா டைம் ஏங்கியிருக்கேன் அந்தமாதிரி ஏக்கம் இன்ன வரைக்குமே என்னோடய எனக்குள்ளே எப்போதுமே வரும் அந்தமாதிரி மூமண்ட்டெல்லாம் இன்ன வரைக்குமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த புகைப்படத்தை வந்து நான் இன்னமுமே இன்னமுமே நான் பார்க்குறேன் ரசிக்கிறேன் அந்த புகைப்படத்தை பார்த்தாலே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நியாபகம் நான் பீச்சுக்கு போனது அங்கே சந்தோஷமாக இருந்தது எல்லாமே எனக்கு வந்து நியாபகத்துக்கு வரும் இன்ன வரைக்குமே அந்த மூமண்டை என்னால் மறக்க முடியாது